ஹலோ அண்ணா அண்ணா சுந்தரம் கேபாண்ணா அண்ணா இப்போது ஒரு நாலு நாள் வண்டி வேணுங்கிறமாதிரி இருக்கும்ண்ணா அதாவது ஊட்டி ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்குறண்ணா ஊட்டியில ஸ்டே பண்ணி ஒரு நாலு நாள் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குண்ணா அண்ணா அதுக்கு எவ்வளோண்ணா வரும் அண்ணா இருபதாயிரங்களா அண்ணா இருபதாயிரம் வந்து கொஞ்சம் அதிகம் தாங்கண்ணா நான் எப்போவுமே ரெகுலராக அங்கேதான் சுந்தரம் கே கேப்ஸுல்தான் வண்டி எடுப்போம் ஆனால் இருபதாயிரங்கிறது அதிகம்தாண்ணா அண்ணா தெரியுதுங்க எங்களுக்கும் தெரியுங்க அப்புறம் நாங்களும் ஓட்டுறம்ல பைக்கு அதெலாம் ஓட்டுறமில்லிங்க டீசல் வெலை பெட்ரோல் வெலைலாம் தெரியுங்க அண்ணா இருந்தா இல்லைண்ணா நான் எப்போவுமே அங்கேதான் வண்டி எடுப்போம் அதுதான் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டாயிரம் இல்லைன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால் கூட நல்லாயிருக்குண்ணா அண்ணா ஆமாங்கண்ணா அது இல்லைண்ணா எப்போவுமே நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணால் பாருங்க இதுக்கு முன்னாடி யார் யார் வண்டி எடுத்திருப்பாங்கன்னு தெரியும்லை உங்களுக்கு இது பண்ணி நோட் பண்ணி வச்சுருப்பிங்கள்ல அதில் வேணால் செக் பண்ணி பாருங்க எங்கள் பேர் போட்டு பாருங்க அதில் நாங்கள் நிறையா டைம் வண்டி எடுத்திருக்கோம் அதனாலதாண்ணா எவ் அத் கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது தௌசண்ட் டூ தௌசண்ட் இல்லைன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் அந்த மாதிரி கம்மி பண்ணிணா கூட போதும் ஆ ஆமாங்க ஒரு நாலு நாளைக்கு சரிங்களா ஆ ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா நீங்கள் நாங்கள் போகும்போது சொல்கிறோம் அதாவது இப்போது எப்புடினா ஒரு ரெண்டு ரெண்டு நாளில் போகிற மாதிரி இருக்கும்ண்ணா அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் கால் பண்ணுறோம் சரிங்களா சரியா ஆ ஆமாங்கண்ணா காலையில் காலையில் போகிற மாதிரி இருக்கும்ண்ணா காலையில் ஒரு ஏழு ஏழு மணி அப்படிங்கிறபோது இங்கேயிருந்து கிளம்புகிற மாதிரி இருக்குதுண்ணா ஆ ஆமாங்கண்ணா நாலு நாள் நாலு நாள் அங் அங்கேயே ஊட்டிலியே தங்கியிருந்து அந்த சுற்றி பார்க்குற மாதிரி நாலு நாள் ஆ அமௌண்ட் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கண்ணா தௌசண்ட் அதாவது டூ தௌசண்ட் இல்லைன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் அந்த ஏண்ணா ரெகுலராக அங்கேதான் எடுக்கிறோம் அதாங்கண்ணா ஓகேங்களா சரிங்கண்ணா அப்புறம் நீங்கள் வேணால் வா வாங்க அப்புறம் வேணால் பேசிக்கலாம் சரிங்களா நீங்களே சொல்றிங்களே சரிங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேணால் பேசிக்கலாம் ஓகேங்களா த ஆ காலையில் ஒரு ஏழு மணிக்குங்கண்ணா மறக்காமல் வந்துடுங்க நாங்கள் கால் பண்ணுறோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆ ஆறரைக்கு அந்த மாதிரி கால் பண்ணுறோம் நீங்கள் வந்தால்கூட போ அப்போ அப்போ வந்தால்கூட போதுங்கண்ணா சரிங்களா ஆ சரி ஓகேங்க வச்சுட்றங்கண்ணா ஆ